ஆ ஆ குட் மார்னிங் மேடம் சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்க மேடம் ஆ

ஓகே மேடம் இப்போ நான் ஒன்று சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இப்போ எந்த ப எந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இப்போ இப்போ எந்தக் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறேன் அண்ணா யுனிவர்சிட்டி கடலூர் இன்ஜினியரிங் காலேஜ் ஓகே மேடம் ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க ஃபார்மர் இப்போ எவ்வளோ மேடம் ஃபீஸு நைன்ட்டி தௌசண்ட்ங்களா ஓகே மேடம் இப்போ நீங்கள் காலேஜு இந்தக் காலேஜ் ஃபீஸ்ஸில் நைன்ட்டி தௌசண்ட் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் உங்கள் காலேஜில் போயிட்டு ஒரு போனஃபைட் சர்ட்டிஃபிக்கேட் வாங்கிக்கோங்க போனாஃபைட் சர்ட்டிஃபிக்கேட் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு எதாவது லோன் எதாவது வாங்கியிருக்கீங்களா உங்கள் பேங்க் உங்களுக்கு தெரியாது உங்கள் உங்களோடய அக்கௌண்ட் வச்சு அம்மா அப்பா எதாவது லோன் எதாவது வாங்கியிருக்காங்களா ஓகே இதுதான் ஃபஸ்ட் லோன் உங்களுக்கு எஜுகேஷன் லோனுங்கிறது இதுதான் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஃபஸ்ட்டு போனஃபைட் சர்ட்டிஃபிக்கேட் நீங்கள் இந்தக் காலேஜுக்குள்ள தான் ஸ்டூடண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு அதுக்கு ஒரு சர்ட்டிஃபிக்கேட் ஒன்று வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து உங்களுடைய இன்கம் பேரண்ட்டோடய இன்கம் சர்ட்டிஃபிக்கேட்டு அப்பா அம்மா அப்பா அம்மாவை நம்பி தான் நீங்கள் படிக்கிறீங்க அதனால் பேரண்ட்டோடய இன்கம் சர்ட்டிஃபிக்கேட்டு ஒன்று வாங்கிக்கோங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு

ஓகேங்களா எல்லாத்தேயும் ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில் பேங்க்குக்கு வாங்க உங்களுக்கான இந்த அமௌண்ட்டு வந்து நாங்கள் வந்து காலேஜுக்கு வந்து டிடியாக டிடியாக கொடுத்துருவோம் நாங்கள் ஓகே வேறு எதா வேறு எதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குங்களா மேடம் க இல்லை நாங்கள் நீங்கள் ஃபோர் இயர்ஸ் உங்களோடய கோர்ஸ் ட்யூரேஷன் அப்படின்னும்போது நாங்கள் நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஆனால் அந்தந்த வருஷத்துக்கான பேப்பர்ஸை வந்து அரியர் இல்லாமல் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் இப்போ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் டூ செமஸ்டர் இருக்குன்னால் டூ செமஸ்டரும் நீங்கள் அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணணும் அந்தக் கிளியர் பண்ணிட்டு வர ரிசல்ட்டை வந்த நீங்கள் உங்கள் அப் அந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்து போனஃபைட் அது வந்து உங்களுடைய அட்டல் உங்களுடைய பிரின்ஸ்பால் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட வந்து போனஃபைட் சர்ட்டிஃபிக்கேட்டை அட்டாச் பண்ணி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ரிசல்ட் செகண்ட் செமஸ்டர் ரிசல்ட்டுன்ட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்தந்த வருஷத்துக்கு அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நெ நெக்ஸ்ட்டு இயர் இயர்க்கெலாம் வந்து நாங்கள் வந்து ஸாரி இது அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு இப்போ எஜுகேஷன் லோன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் நல்லா அதனால் நீங்கள் நல்லா படிங்க நீங்கள் படித்துட்டு அந்தந்த வருஷத்துக்கான எஜுகேஷன் லோனை நாங்கள் உங்களுக்கு நாங்கள் தாராளமாக புரொவைட் பண்ணுவோம் வரும்போது இந்த இந்த சர்ட்டிஃபிக்கேட் இது மற மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க போனஃபைட் வாங்கிட்டு இந்த ரெண்டையும் வாங்கிட்டு வந்துடுங்க அதேமாரி அண்ணா யுனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு இந்த காலேஜ் அப்படின்ட்டு ஓகேங்களா அந்த சர்ட்டிஃபிக்கேட்டையும் எடுத்துட்டு வாங்க ஓகேங்களா ஓகே மேடம் தேங்க் யூ